நான் வந்து பைக் வந்து கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டேன் கிளாஸில் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் ரேஸ்லாம் நிறைய வைப்பாங்க இப்போ ரேஸ் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா லீகலாக தான் நடக்கும் இல்லீகலாக நடக்காது லீகலானா இப்போது இப்போது ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பேசி வச்சிக்கிட்டு ரேஸ் ஓட்டிப்போம் ரேஸ் ஓட்டும்போது வழித்தடங்கள் கொஞ்சம் டஃபாக இருக்கும் அதை சமாளித்து ஓட்டணும் தேவ தேவப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் ரைடு ஓட்டு இது ரேஸ் ஓட்டுவோம் ரேஸ் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு எனக்கு ரேட் ஓட்ட ரேஸ் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் என்ன கொஞ்சம் விபத்துகள் அதிகமாக ஏற்படும்